எனக்கு வந்து இந்த உலகத்தில் ஒரு இடத்துக்குப் பயணம் செய்ய முடிஞ்சுதுன்னா அந்த இடம் எது இருக்குதுன்னா கெனடாவாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் கெனடாவில் வந்து நயாக்ரா நீர்வீழ்ச்சி இருக்கும் அந்த நீர்வீழ்ச்சிதான் உலகிலேயே பெரிய நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த நீர்வீழ்ச்சி வந்து நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் பக்கத்தில் கூட்டிகிட்டு போவாங்க போட்டில் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது போக அந்த நீர்வீழ்ச்சிய வந்து மேலே இருந்து கூட பார்க்கலாம் அதுக்கு வந்து மூணு இடத்துல அதை சுற்றி வந்து வியூ பாயிண்ட்னு இருக்கும் அங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல் நீர்வீழ்ச்சியும் முழு நீர்வீழ்ச்சியும் அழகா தெரியும் அது போக வந்து டிஸ்னிவேல்டுன்னு ஒன்று இருக்கும் அது வந்து பெரிய பார்க்கு கெனடாலையே அதில் வந்து அனிமல் கிங்டம்னு தனியாக இருக்கும் மேஜிக்கல் கிங்டம்னு தனியாக இருக்கும் இப்போ மேஜிக்கல் கிங்டமில் வந்துட்டு பிரின்சஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபேரி பிரின்சஸ்னு அந்த மூவி எல்லாம் அந்த மாதிரி மூவி எல்லாம் அங்கேதான் எடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் நேரில் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் நல்லா அழகா கலர் கலராக டெக்கரேட் பண்ணி வெச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அனிமல் கிங்டமில் வந்து நிறையா விலங்குகள் எல்லாம் இருக்கும் நல்லா பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் அந்த விலங்குகள் கூட கூட மூவியில உபயோகப்படுத்தின விலங்குகள் எல்லாம் இருக்கும் அதனாலே மியூசிக்கல் கிங்டம்னு ஒன்று இருக்கும் அங்கே போய் பார்த்தா அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தின மியூசிக்கு பொருட்களெல்லாம் அங்கே வைச்சிருப்பாங்க அதனால் கெனடா போக ரொம்ப ஆசை